எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவது ரொம்ப பிடிக்கும் நான் எனக்கு அது ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இருந்து பத்து நிமிஷம் ஆகும் நாங்கள் ஹோட்டல் போய் சேர கண்மணி ஹோட்டலில் போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன் ஏன்னா அது வீட்டில் செஞ்சு சாப்பிட நல்லாவே இருக்காது அதனால் தான் நான் அந்த ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் அப்புறம் ஹோட்டலில் இருக்கைகளும் நல்லா இருக்கும் சாப்பிட்ற ரைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் தான் நான் ஹோட்டலில் போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றேன்